ஆ கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் நான் வந்து ஒன்றாவது ஒன்றா ஒன்றாவதுலேருந்து மூணாவது படிக்கிற வரைக்கும் வந்து நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் குயின் மேரி ஸ்கூல்ல வந்து படித்தேன் அதுக்கு அப்பறம் சில காரணத்தினால வந்து நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து படிக்க ஆரம்பித்தேன் அது அது தொடக்கப்பள்ளி வந்து மூணா நாலாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் படித்தேன் அங்கே வந்து எனக்கு வந்து நல்லா வந்து இங்கே ஆசிரியர்கள் வந்து நல்லா படிப்பு வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால எனக்கு வந்து அப்பவே வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து இங்கிலீஷ் நாலேஜும் தமிழ் நாலேஜும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து உயர்நிலை பள்ளியில் வந்து அ ஆ எங்கள் ஊர் எங்கள் ஊர்லயே வந்து ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் வந்து ஸ்கூல் இருந்துச்சு அங்கே வந்து அப்படியே நான் வந்து ஸ்கூல் சேர்ந்துட்டேன் அங்கே வந்து நான் நான் நல்லா படிப்பேன் எல்லாத்திலேயுமே வந்து கலந்துப்பேன் எல்லாம் போட்டியிலியுமே கலந்துப்பேன் பேச்சு போட்டியில தான் நான் வந்து அதிகமாக கலந்துப்பேன் அங்கே க அதில் வந்து நான் வந்து சில காரணத்தினால வந்து கொஞ்சம் நடுவில் சரியா படிக்காமல் போய்ட்டேன் அதுக்கு அப்புறம் வந்து இருந்தாலும் நான் வந்து விடா முயற்சியால் நல்லா படிப்பேன் என்னுடைய மார்க் வந்து நானூற்றி இருபத்தி எட்டு ஐந்நூறுக்கு உயர்நிலை பள்ளியில் வந்து நான் வந்துட்டு படிச்சேன் அதுக்கு அப்புறமா இங்கே முடிச்சிட்டு ஒரு மூணு மூணு கிலோ மீட்டர் தூரம் வந்து சைக்கிளிலே போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்ஸுங்களுடன் நண்பர்கள் கூட வந்து சைக்கிள்ல போய் வந்து பதி பதினொன்றாம் பன்னெண்டாம் வகுப்பும் வந்து நான் வந்து அங்கே சேர்ந்தேன் அதில் வந்து மேக்ஸ் பையோ அப்படின்ற க்ரூப் வந்து நான் எடுத்தேன் அது வந்து எனக்கு மேக்ஸ் பிடிக்கும் அப்படின்றதுனால வந்து நான் அதை எடுத்தேன் அதில் வந்து எனக்கு கொஞ்சம் பயாலஜி சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் கஸ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் நான் வந்து அதை வந்து நான் வந்து படிச்சேன் கொஞ்சம் கஸ்டமாகதான் இருந்துச்சு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அதுக்கு அப்பறம் எப்படியோ நாங்கள் வந்து ப்ளஸ் ஒன் வந்து நாங்கள் வந்து பதினொன்றாம் வகுப்பு வந்து ஜாலியாக இருந்தோம் ப்ளஸ் டூ வந்து பப்ளிக் எங்களுக்கு ரொம்ப கஸ்டப்பட்டு படிச்சோம் அதுக்கு அப்பறம் வந்து அங்கே வந்துக்கு அப்பாடு மார்க் வந்து எட்நூற்றி நாற்பத்தி நாலு எடுத்தேன் ஆயிரத்தி இரநூறுக்கு ஹான் அதிகம் மதிப்பெண் என்னால் எடுக்கல நான் கொஞ்சம் வந்து ஜாலியாக விட்டுட்டேன் சரியா படிக்கல அதுக்கு அப்புறம் வந்து கல்லூரி வந்து நான் வேலூர்ல வந்து முத்துரங்கம் கல்லூரியில வந்து பிஎஸ்சி மேக்ஸ்ஸு மேத்தமெட்டிக்ஸ் வந்து எடுத்தேன் கணிதம் பட்டப்படிப்பு வந்து யுஜி வந்து கணிதம் எடுத்தேன் அங்கே வந்து எனக்கு மேக்ஸ் பிடிக்கும் அப்படின்றதுனால வந்து நான் வந்து மேக்ஸு எடுத்தேன் அங்கே வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ஸுங்களாம் வந்து கொஞ்சம் நல்லா பழக்கமாக ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்ஸாயிட்டாங்க நல்லா செட்டாயிட்டாங்க அதுவும் மேக்ஸு இன்ட்ரெஸ்ட்டுன்றதனால எடுத்தேன் எனக்கு வந்து மார்னிங் ஷிஃப்ட் வந்து கிடைக்கல ஈவினிங் ஷிஃப்ட் தான் கிடைச்சிச்சி சரி பரவாயில்லை இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு நான் ஈவினிங் ஷிஃப்ட் ஓகே பண்ணிட்டு ஏன்னா வீட்டில் வந்து காலையில் சாப்பாடெலாம் செய்யமுடியாது அப்படின்ட்டு வீட்டிலையும் வயசானவங்கள் இருக்கிறதுனால என்னால் சீக்கிரமாக காலையில் ரெடியாகி போக முடியாது அப்படின்னிட்டு வந்து நான் வந்து ஈவினிங் ஷிஃப்ட்டு எடுத்துட்டேன் காலையில் பத்து மணிக்கு போனேன்னால் அத்தோட ஈவினிங் வந்து ஏழட்ர மணி எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கே வருவேன் நான் அந்த ஒன் டே வந்து அப்படியே போயிடும் அதில் வந்து மணி சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து போய்ட்டு வருவேன் அதுமாதிரி ப ரூட் பஸ் தான் ஏறி இறங்குற மாதிரி இருக்கும் அதில் வந்து நான் போய்ட்டு வருவோம் அதுக்கு அப்புறம் மணி சேவ் பண்ணிட்டு என்னோடய தேவைக்கு வந்து நான் வந்து கா மணி வந்து யூஸ் பண்ணிப்பேன் அப்படியே போச்சு அதுக்கு அப்புறம் வந்து யு அது யுஜி படிக்கும் போதே செகண்ட் இயர்லேருந்து இரண்டாமாண்டிலருந்து டைப் ரைட்டிங் க்ளாஸ்லாம் போக ஆரமுடிச்சேன் ஃபஸ்ட்டு வந்து டைப் ரைட்டிங் சீனியர் பண்ணேன் இங்கிலீஷு டேரெக்ட் சீனியர் பண்ணேன் அதுக்கு அப்புறம் வந்து அது நல்லா பண்ணி பாஸ் பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறம் ஒரு ஆறு மாதம் டச்சு விட்டுட்டேன் ஏன்கிட்ட மனி இல்லை அப்படின்றதுனால அதுக்கு அப்புறம் வந்து தமிழ் டைப்பிங் வந்து ஜாயின் பண்ணேன் ஜூனியரு ஜூனியர் ஜாயின் பண்ணி ஜூனியர் பாஸ் பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறம் வந்து தமிழ் சீனியர் ஜாயின் பண்ணேன் சீனியர் ஜாயின் பண்ணி அதுவும் வந்து பாஸ் பண்ணிட்டேன் இப்போதான் வந்து இந்த மந்த்து போன வாரம் தான் வந்து நான் வந்து அது சர்ட்டிஃபிகேட்லாம் வாங்கினேன் வாங்கிட்டு அதுக்கு அப்பறம் அது டைப்ரைட்டிங்கும் ஃபீஸ் கட்ட முடியலைன்றதுனால கொஞ்சம் எனக்கு வந்து நான் அப்பவும் கொஞ்சம் சேமித்து வச்சு நான் எ என்னோடைய தேவைகளை நான் வந்து நானே வந்து சரி பண்ணிக்கினேன் ம மனிலாம் சேர்த்து வச்சு அதுக்கு அப்புறம் வந்து பிஜி யுஜி முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் இப்போ வந்து பிஎட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஒரு டீ வீட்டில் வந்து டீச்சிங் சைடு வெ வெ ஒர்க் போங்க பள்ளிக் பள்ளியில் அப்படின்னு சொன்னதனால ஸ்கூல் சைடு வேலைக்கு போகலாம் அப்படின்றதுனால வந்து டூ இயர்ஸ் அப்படியே பேக் டூ இயர்ஸ் வீட்டில் இருந்தேன் சரி அதுக்கு அப்புறமா சரி ஸ்கூல் சைடு வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்து இப்போ தான் பிஎட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் பிஎட் வந்து யுஜி முடிச்சிட்டு அப்படி போயிருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் ரூல்ஸ்ஸு ஸேரீலாம் கட்டணும் அப்படின்லாம் சொல்லிருக்கிறாங்க அதனால வந்து டெய்லியும் யூனிஃபார்ம்ல தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ்ஸுங்க வந்து பிஎட்ல வந்து ஏஜ் வைஸ் இல்லாமல் எ என்னோடய அதிக வயசும் இருக்கிறாங்க கம்மி வயசில் இருக்கிறாங்க ஸோ அதனால ஓரளவுக்கு ஓகே செட்டாயிடுச்சு வந்து செமஸ்டர் எக்ஸாம் வந்து இதுக்கு அப்புறம் வரப்போது நான் வந்து ப்ரிப்பர் பண்ணிகிட்டுருக்கேன் இது ஓகே ஒரு டீச்சிங் சைடில் வந்து நான் வந்து ஒர்க் போறோன்ற ஐடியாவினால பிஎட்ல வந்து இப்போ வந்து ஜாயின் பண்ணி டெய்லியும் காலேஜ் போயிட்டுருக்கேன் ஸோ இதுக்கு அப்புறம் நான் ஒரு டீச்சிங் ஃபீல்டில் போய்ட்டு ஒரு நல்ல டீச்சராக இருக்கேன்ற நம்பிக்கையில்லை நான் வந்து பிஎட்டு வந்து படிச்சிகிட்டுருக்கேன் இப்போதைக்கு நன்றி தேங்க்ஸ்